எனக்கு வந்து முக்கியமான பொழுதுபோக்குன்னு பார்த்தோமுன்னா இந்த பார்க்குதாங்க இந்த பார்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பச்சை பசேல்னு ஒரு புல் தரையில் உட்காந்து நல்லா சாய்ங்கால நேரத்தில் போய் உட்காந்து அதை வந்து நம்ம அந்த சாய்ங்கால நேரத்தை வந்து ரசிக்கிறதும் அந்த மக்கள் பொதுமக்கள் அவங்களுடைய நடவடிக்கையை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு போவேன் மாலுக்கெல்லாம் போனேன்னா நிறையா பைசா செலவாகும் அதனால தான் நான் போக மாட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோரு என்னது பொழுதுபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொட்டை மாடி அந்த மொட்டை மாடிலேர்ந்து நானு அப்படியே தா பார்க்கும் பொழுது மரங்கள் செடிகளெல்லாம் இருக்கும் அதை பார்த்து ரொம்ப சந்தோசப்படுவேன்